அப்பலாம் பார்த்தோம் அப்படின்னா ஏன் வீட்டுக்காரர் இருந்தார்னால் ஒரு வயக்காட்டுக்கோ எங்கேயோ வேலைக்கு போய்ட்டு வந்து ஒரு ரெண்டுரூபா மூன்றுரூபா கொடுத்தால்லாம் அதை வச்சு தான் நான் குடும்பத்தை நடத்துகிற மாதிரி இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போலாம் அப்படி இல்லையே ஏன் பிள்ளைவோலையும் படிக்க வச்சேன் என் பொண்ணையும் படிக்க வச்சேன் ஆம்பளப்பிள்ள பொம்பளப்பிள்ள அப்படின்னு பார்க்கல ரெண்டு பிள்ளையும் படிக்க வச்சேன் இப்போ பொம்பள பிள்ளைக்கி எல் எந்த செலவும் இல்லாமல் சும்மாதான் கட்டிக் கொடுத்தேன் இப்போ அது போய் அந்த வீட்டில் போய்ட்டு அது புருஷனோடய படிக்க வச்சதனால் அது ஒரு வேலையில் நல்ல வேலையில் இருக்குது அது பிள்ளையும் அவள் புருஷனும் நல்ல வேலையில் இருந்துக்கிறாங்க எனக்குக் கூட அவங்க வர்ற காசுலாம் மாசா மாசம் அவங்கதான் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கள் காசு கொடுக்குறாங்க மாத்திர வாங்க மருந்து வாங்க அது எல்லாமே இதுதான் அவங்க கொடுத்துக்குட்டு இருக்காங்க இதுவே என்ன என் ஆயி அப்பன் என்ன படிக்க வைக்காத மாதிரி ஏன் பிள்ளைய நானும் படிக்க வைக்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னா என் பிள்ளையும் இன்னும் என்னை மாதிரி தான் கஷ்டப்படுத்துட்டு இருந்திருக்கும் இப்போ ஏன் மருமக பிள்ள வேலை போறதுனால ஏன் பிள்ளையும் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறதால எந்த பிரச்சனையுமே இல்லை அது வேலையை அதுக்கு வேணுங்கிறத அது வாங்கிக்கிது இன்னொருத்தவங்கள நம்பி இல்லை இந்த மாதிரி இருக்கிறப்ப அப்போ என் பிள்ளைக்கி வேணும்னால ஏன் பிள்ள வந்து ஏன் மவளுக்கு சீர் செய்கிறதுக்கு எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது என் மவ யாரன்னயுமே நான் எதிர்பார்க்குறதில்ல அவள் பாட்டுக்கு வேலை உண்டு அவள் உண்டு அப்படின்னு இருந்துட்டு இருக்காள் இப்போ தான் எல்லாம் வந்து எதுவாக எதுனே தெரியமாட்டேங்கிதே எல்லாருமே எல்லாமே சாமா சாமானு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல ஏன் பொண்ணு பிள்ள ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க அவுங்கவுங்க குடும்பத்தை அவுங்கவுங்க பார்த்துக்கறாங்க நம்மளுக்கு எதுவும் இல்லாமல் மாசம் ஆனால் நம்மளுக்கு ஏதோ ஒரு மருந்து மாத்திர வாங்க ஏதோ ஒரு அமௌ இது தொகை தராங்க பணம் தராங்க அதை வச்சு நம்ம ஏதோ நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்குது வேற ஒன்றும் இது பண்ணிக்கிறதாக இல்லை அந்தந்த பிள்ளைவோளுக்கு ரெண்டு ரெண்டு பிள்ளைவோளு இருக்குது அதுங்களை படிக்க வைக்க அதுவோ ஒருத்தர் சம்பாதிச்சி வந்து பணம் பற்ற மாட்டேங்கிது அதனால் பொண்ணும் படிச்சதனால் பொண்ணும் அந்தக்காலத்திலே வேலைக்குப் போக ஆரம்பிச்சிட்டு மாப்பிள்ள பிள்ளையும் அதுலல்லாம் ஒன்றும் குற சொல்லக்கூடாது அவரும் நல்லா வெளிப்படையாக பொண்ணு நல்லா பார்த்துக்கறாரு அவரோடதுதான் பொண்ணும் அப்ப போணுச்சு இப்போ ரெண்டு பேரும் வாழ்க்கையில் நல்லா முன்னேறி இருக்காங்களே